நம்ம சிவகங்கை சுகாதாரம் என்றது நல்லாதான் இருக்குது ஆனால் நம்மளோட வயதானவங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இப்போது எதிர்கொள்கிற ஒரு பிரச்சின அப்படின்னா சுகர் சர்க்கரை நோய் சர்க்கரை வியாதிகிறது வந்து இப்போது எல்லாேருக்குமே வந்து ரொம்ப ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து சர்க்கரை நோய் இல்லாமல் இல்லை அதை தடுக்க நம்ம என்ன வந்து எடுக்கணுமோ அதை நம்ம எடுத்தாகணும் இப்போ ஒரு மருத்துவமனைக்கே போனோம் அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் வந்தாங்கன்னால் அதில் நாற்பத்தஞ்சி பேருக்குகிறது சர்க்கரை வியாதிகிறது கண்டிப்பாக எல்லாேருக்குமே இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சர்க்கரைய விட்டுவிட்டு நாட்டுச் சர்க்கர இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி நம்ம வந்து குடிக்கிற காப்பியாக இருந்தாலும் சரி இல்லை எதாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிணோம் அப்படின்னா அந்த சர்க்கரை வியாதிகிறத நம்ம தடுக்கலாம்